எனக்கு பிடிச்ச ஆன்மீக ஆசிரியர் வந்து நித்தியானந்தன் அவங்களை பற்றி எனக்கு எப்படி தெரியும்ன்னா நான் டிவி ஷோவ்ஸ்லையும் யூடியூப் சேனலந்தும் பார்த்தேன் அவர் வந்து நெறைய புராண கதைகளாக சொல்லுவார் எனக்கு வந்து அதனால் அவரை ரொம்ப பிடிக்கும்